சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா என் பையனுக்கு டெங்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான மருத்துவ வசதிகள் அவங்க கொடுக்கவே இல்லை பையனை வந்துட்டு ஆகாதுனு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து விட்டுட்டுங்க எங்கே போனாலும் சரி பதிவியில் இருக்கிறவங்க இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகள்லாம் கிடைக்கிதே தவிர ஒரு ந சாதாரண மனிதர்கள் போகும் போது அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை இது வந்துட்டு சேலம்னு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்கிற மிகப்பெரிய இது தான் அதே மாதிரியே அந்த சிறுநீரகம் காக்கும் மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாவும் நம்மளோட சேலம் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு இருக்குதுங்களா அப்படினா கண்டிப்பாக கிடையாது பாரு மருத்துவமனைக்கு போகிறதா இருந்தாவே நமக்கு மிகப்பெரிய சவால் வந்துட்டு பணம் அப்புறமேட்டு நமக்கு வசதி இது வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதை பயன்படுத்த முடியும் தவிர மற்றபடி இல்லாதவங்க அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு நிலமையே தான் எல்லா ஊர்லேயுமே இருக்குது என்னோடய கருத்து வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் மா அ அனைவருக்கும் கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான சிகிச்சை பணம் இல்லாத சிகிச்சை அப்படின்ற வரும் போது மட்டும்தான் வந்துட்டு இந்த அமைப்பு மாறும் தவிர இல்லைன்னா இது எப்போயுமே மாறவே மாறாது இது தான் என்னுடைய கருத்து